எங்கள் சைட்லாம் பார்த்திங்கன்னா வந்து பெண்களுக்கு சமமான உரிமை உண்டு அவங்க அவங்க படிச்சாங்கன்னா அவங்களாம் இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருமே டிகிரி பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் ஊர் சைட்லாம் எங்கள் ஊர் சைட்டில் எல்லாருமே படிச்சு அவங்க அவங்க வேலையை அவங்க படிச்சதுக்கான வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து படிக்கிறது கூட வெளியூரில் தான் போய் படிச்சிகிட்டு இருக்காங்க இதனால் பெண்களோட சுதந்திரம் உங்களோட சுதந்திரம்லாம் கெட்டு போகற மாதிரி இருக்குல்ல அவங்க வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க எல்லாருமே வேலைக்கு போகறாங்க அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன தடைன்னா அவங்களோட பேரன்ட்ஸ் பேரன்ட்ஸ் இல்லை அவங்களோட இது பார்ட்னர்ஸ் கல்யாணம் பண்ணிடாங்கன்னா கல்யாணம் மட்டும் தான் தடையாக இருக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அதற்கப்பறம் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ்பிலிட்டி அதிகமாக ஆயிடும் அதற்கப்பறம் பேபி பார்ன் ஆகும் பேபி பார்ன் ஆச்சுன்னா அவங்களோட அது அதை வளர்க்கறதுல அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கே தவிர வேறு எதுவுமே இல்லை ஸோ அதனால வந்து இதில் பெண்களுக்கான தடைகள்னு பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா எதுவும் இல்லை என்ன சுதந்திரமா வெளியே போ முல்ல நைட்லலாம் போனால் அவங்க வீட்டில் பயப்புட்றாங்க தனியாக விடுறதுக்கு வீட்டில் பயப்புட்றாங்க அது ஒன்று தான் தடை